எங்கள் வீடு பக்கத்துலேயே ஒரு ஒரு இருக்குது கிரிக்கெட்டு க்ளப்பு ஒன்று இருக்குது எங்கள் வீடு பக்கத்துலேயே அப்புறோம் நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணலை பட் பார்ப்பேன் போய் பார்ப்பேன் சின்ன வயசில் கேட்டேன் எங்கள் வீட்டில் கூட கிரிக்கெட்டு க்ளப்பில் ஜாயின் பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கனால் வேணாம்னு சொல்லிவிட்டாங்க சரி நானும் ஓகே சொல்லிடேன் ஆனால் என் ஃப்ரண்ட்ஸெலாம் பார்த்தீங்கனா போய் விள்ளாடுவாங்க தெரிஞ்ச பசங்கள் இருக்கிறாங்க அந்த கிரிக்கெட் க்ளப்பில் அவனுங்க போய் விள்ளாடுவானுங்க ஆனால் அவங்க ஃபீஸ் கட்டி விள்ளாடுறவங்களும் விள்ளாடுறாங்க அவங்க இன்ட்ரஸ்ட்டிருக்கு பட்டு எனக்கு காசு இல்லை அதனால் நானும் விள்ளாடுறது இல்லை நான் பாட்டுக்கு ஆனால் சும்மா வெளியே நாங்கள் ஃப்ரீயாக க்ரவுண்ட்டில் போய் ஞாயிற்றுக் கிழம இல்லை சனிக் கிழம ஸ்கூல் லீவ் நாளில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் லீவு விட்டாங்கனால் நாங்களே போய் விள்ளாடுவோம் கிரிக்கெட்டு கபடி ஃபுட் பாலெலாம் போய் விள்ளாடுவோம் நல்லா விள்ளாண்டு போகும்போது பார்த்தீங்கனா இப்போ ஃபர்ஸ்டு விள்ளாண்ட்டு இருந்தோம் ஆனால் இப்போ விள்ளாடுறது இல்லை இப்போ ஃபுல்லாகவே காலேஜி அப்படினு போய்விட்டு இருக்கிறதுனால இப்போ அவ்வளவா விள்ளாடுறது இல்லை பட் ஸ்கூலெலாம் படிக்கும்போது நையன்த்து டென்த்து அது மாதிரிலாம் படிக்கும் போது போய் விளையாண்ட்டு இருந்தோம் ஆனால் இப்போ யாரும் விள்ளாடக்கூட வரவும் மாட்டேங்கிறானுங்க பாதி பேர் வேலைக்கு போகிறானுங்க அது ஒரு இப்பெல்லாம் விள்ளாடுற மூடுலேயே இல்லை எவனுமே அப்படிதான் சொல்லுவேன் அப்புறோம் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபுட் பால் விள்ளாண்டுருக்கேன் ஸ்கூல்லேயே நாங்கள் கிரிக்கெட் விள்ளாடுவோம் எப்படின்னு பார்த்தீங்கனா பிடி பீரியடுன்னு ஒன்று வரும் அங்கேயே ஃபுட் பாலு கபடி கிரிக்கெட் விளையாடுறதும் அங்கேயே நாங்கள் நேஷ்னல்ஸ் லெவலில் அதாவது எப்படின்னா மா மாநிலத்து நல்ல பெரிய இடத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு இதானால் கபடி நல்லா விள்ளாண்டோம்னா அங்கே இது கூப்பிடுவாங்க வேறு இடத்துக்கு நல்லா விள்ளாடுறவங்கள அங்கே போய் ப்ரைஸு தர மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க அடுத்து நான் காலேஜி வந்தேன் காலேஜி வந்துட்டு காலேஜில் வந்து இதில் ரெண்டே ரெண்டு இதுதான் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு கேம் தான் இருந்துச்சு ஒன்று ஃபுட் பாலு இன்னொன்று கபடி ரெண்டுலேயும் நான் ஜாயின் பண்ணலை ஏன்னால் எனக்கு அவ்வளவா இன்ட்ரஸ்ட்டு இல்லை அதனால நான் ஜாயின் பண்ணலை என் ஃப்ரெண்ட்ஸ்ங்கள் ஜாயின் பண்ணிவிட்டானுங்க கபடின்னு பார்த்தீங்கனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கிறான் அவனுக்கு ஏதோ இன்ட்ரஸ்ட்டு இருக்குது அதனால அவன் ஜாயின் பண்ணியிருக்குறான் ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரஸ்ட்டு இல்லை அதனால் நான் ஜாயின் பண்ணலை அதே மாதிரி இதுவும் அப்படிதா நேஷ்னல் லெவலில் கூப்பிட்டு போவாங்க கபடியும் ஃபுட் பாலும் ஆனால் இது பார்த்தீங்கனா நான் வந்து இதில் ஜாயின் பண்ணலை பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஆனால் எனக்கு கிரிக்கெட்டு தான் பிடிக்கும் ஆனால் வீட்டில் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே சரி படிப்பே பார்த்துக்கலானு சொல்லிட்டு நானும் கம்முனு இருந்துவிட்டேன்